ஸோ பைக்கை பராமரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோன்னா குறிப்பிட்ட கிலோ மீட்டர்லாம் ஓடுன பிறகு வண்டியை வந்துட்டு நம்ப சர்விஸ்க்கு சர்விஸ்க்கு விட்டுட்டுருக்கோம் ப்ளஸ் அது என்ன பண்ணுறோம் ரொம்ப தூரம் லாங்காக ட்ராவெல் பண்ணம் போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இடைல இடைல நிறுத்தி அந்த களைப்பு தெரியாமல் இருக்குறதுக்கு அங்கே இருக்கிற இடங்ககளை வந்துட்டு சுற்றி பார்க்குறோம் அதே மாதிரி நம்ப நீண்ட பயணம் மேற்கொள்ளும் போது நம்ப எப்படி விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படினா நம்ம வந்து கையில எல்லாமே வச்சுருக்கோமா அதாவது வண்டிக்வுண்டான புசுக்ஸ்ஸு அதுக்கப்புறோம் வந்துட்டு நமக்கு தேவையான வாலெட்டெல்லாம் வந்துட்டு கையில வச்சுருக்கோமா அப்படின் சொல்லிட்டு கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும்